தமிழை பாதுகாக்கணும் அதுக்காக மக்கள் முயற்சி எடுக்கணும்னா ஒரே வழி தமிழ்ல எல்லாரும் பேசணும் மற்ற மொழிகள்ல பேசுகிறதுதான் வந்துட்டு இங்கே பெரிய விஷயம் கிடையாது நம்ம தமில்நாட்டில நம்ம தமிழை வந்துட்டு அதுக்காக பாடுபட்ட பேர் நிறைய பேர் இருக்காங்கள் தமிழை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதை நம்ம தக்க வச்சிக்கணுன்னா தமிழ்ல கொஞ்சமாச்சும் பேசணும் தமிழை வந்துட்டு ஒரு இழிவா மொழியோ எந்த இதையும் நம்ம நினக்க கூடாது தமிழ்ல பேசுனாலே தமிழ் பேச பேச அது பாதுகாப்பில் பாதுகாப்பில் தான் இருக்குது அது நம்மளை விட்டு போகலை நம்ம பேசாமல் வேற லேங்வேஜ் நம்ம எடுத்து எடுத்து பேச பேசதான் அது பின்தங்கியே போகுதே தவிர மற்றபடி தமிழ் பேச பேசதான் அது கொஞ்சம் நம்ம பேச பேசதான் அது முன்னாடி வரும் நம்மதான் அதை கொண்டு வரணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதை பின்னாடி தள்ளி நம்ம வேற லேங்வேஜி நம்ம பேசி பழகிக்கொண்டும் வந்துகிட்ருக்கோன்னா கண்டி மற்ற லேங்வேஜ்ஜை நம்ம கற்றுக்கணும் அது கற்றுக்கிறது தப்பு கிடையாது அதே சமயம் நம்ம தமிழை வந்துட்டு நம்ம என்றைக்குமே குறச்சி எடை போடவே கூடாது